அண்ணா இது எஸ் எஸ் ஹோட்டலா ஆ சேரிண நான் அர்ஜுன் பேசுகிறேண்ண நாகபட்டினோம் ரெண்டாவது தெருண்ண ஆ அங்கே மூணாவது வீடு மாடி வீடு ஆ அதாண்ண ஒரு ஃபுட்டு ஆர்ட்ரு கொடுக்கணும் த டோர் டெலிவெரி இருக்கில்லண்ண உங்கள் கடையில் ஆ சேரிண்ண இல்லை ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் அங்கே ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்குன்னு அதாண்ண ஆர்ட்ரு பண்ணலானு ஆ ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க ஆர்டரில் வந்து நீங்கள் அஜினமோட்டோவை மட்டும் கலக்காதீங்க இந்த ஃப்ரைட் ரைஸில் மற்றபடி காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்கள் ஏன்னா பேரன்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் காரம் இன்னும் கம்மியாக தான் கேட்டாங்க ஆ சேரிண அது டோர் டெலிவெரி இருக்கில்லண்ண ஆ ஓகே ஆ சேரிண எத்தனன்னால் அஞ்சு சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுருங்க அஞ்சு ஃப்ரைட் ரைஸு வெஜ் ஃப்ரைட் ரைஸு டோட்டல் அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்கள் கேஷ் ஆன் டெலிவெரி கொடுத்துட்லாம் ம் சேரிண அண்ணா வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ சேரிண நம்பர் நோட் பண்ணிக்கோங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்கண்ண நீங்கள் இதுக்கு கால் பண்ணுங்கள் நான் வீட்டில் தான் இருப்பேன் சப்போஸ் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னோரு நம்பர் ஸ் தரேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் ஆ அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்கண்ண எண்பது எழுபது அறுபது முப்பது பத்து ஆ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கண்ண இது நம்ம ஃப்ரெண்டு விக்கியோட நம்பர் தாண்ண இது விக்கி விக்கினு அந்த பையன் பேசுவான் நான் எடுக்கலேனா இவனுக்கு ஃபோன் அடிங்க இவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவன் அவன் இந்த ஃபுட்டு அவன் வாங்கிப்பாண்ண ஆ சேரிண எவ்வளோ நேரத்திலண்ண ரெடி பண்ணுவீங்க மே இல்லை இப்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அதனால தான் கேட்கறேன் எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆவ் ரெடி ஆகும் ஃபுட்டு ம் சேரிண அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக் கொடுங்கண்ண ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களாம் வெளில கிளம்புறாங்க ஊருக்கு போகிறாங்க அதனால தான் ஆ சேரிண சரி அட்ரஸுண்ண அட்ரஸ் நோட் பண்ணீங்களா அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு ஆ நோட் பண்ணிட்டிங்களா ஆ இந்த அட்ரஸ் தான் வந்துட்டு நான் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் சப்போஸ் நான் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன நம்ம ஃப்ரெண்டு விக்கி வாங்குவாரு ம் சேரிண ஆ ஓகேண்ண